ஹலோ எலக்ட்ரீஷியனா ஆமாம் ஹவுஸ் ஓனருங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கன்சல்டிங் ஒ ஒயரிங் பண்ணணும் அதுக்கு எவ்வளோ எஸ்டிமேஸன் ஆவுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும் ஒன்றர லட்சம் ஆகுமா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்து சொன்னீங்கன்னால் கொஞ்சம் நல்லாருக்கும் இல்லை ஆமாம் ரூ கீழே பத்துக்குப் பத்து ரூமு ஒன்று மேலே மேலே அதே சைஸ்ல ஒரு பெட் ரூம் ஒன்று ஒரு அட்டாச்டு பாத்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு

ஆ சரி ஆ ஆ ஆ

சரிங்க சாயந்தரம் வந்து பார்க்கறீங்களா ஆ சரி சரிங்க அதுக்குள்ளே ஆ அதுக்குள்ளே முடிச்சிக்கலாம் ஆ சரிங்க ஆ சரிண்ணே ஆ சரி அப்போ வந்து பா கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக பண்ணிக் கொடுங்க ஓகேண்ணே எல்லாம் எல்ஈடி தாங்க எல்லாம் எல்ஈடி தான் ம் ம் பார்த்து போட்டுக்கலாம் ஒரு எஸ்டிமேஸனுக்குள்ள எவ்வளோ எப்படி வருதோ அப்படி பார்த்து போட்டுக்கலாம் ஓகே வாங்க ஓகேண்ணே